டிராக்டர் இப்போ வந்து முன்னையெல்லாம் மாடு வச்சிட்டு தான் ஏறு ஓட்டுவாங்க தண்ணிக்கூட மாடு காட்டிதான் ஏ தண்ணிக்கூட பாய்ச்சுவாங்க இப்போயெல்லாம் டிராக்ட்ரு வந்ததுனால இப்போ மாடுங்களும் அவ்வளோவா வேலை இல்லை ப டிராக்ட்ரு தான் ஏறு உழுகுது ஏறு உழுகுது விதையெல்லாம் கூட விதைக்கிறதுக்கு டிராக்டரையே தான் பயன்படுத்துகிறாங்க த மிஷின் கவு கருது நெல்லு கதுரு அறுக்குறதுக்கும் டிராக்டரையே தான் பயன்படுத்துகிறாங்க அல்லா இதுக்கும் இப்போ டிராக்ட்ரு தான் வந்துச்சி முந்தைய இப்போ எத்தனையோ வக ட்ரா பேரெல்லாம் வாயில் வரமாட்டேங்குது அத்தனை வகை டிராக்ட்ரு இங்கே வந்துடுச்சி அதனால இப்போ விவசாயத்துக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் நல்லபடியாக இருக்குது ஆளுங்களும் கிடைக்கமாட்டேங்கிறனால விவசாயம் பண்ணுறதுக்கு டிராக்ட்ரு இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது எல்லா மிஷினும் வந்துடுச்சி அதனால் இப்போ விவசாயம் சிறந்த முறையில் நல்லா நடக்குது